இப்போ நம்ம எங்கேயோ அவசரமாக வெளியே போகணும்னா என்ன செஞ்சிட்டு போவோம் குழம்பு ரசம் இதெல்லாம் வைச்சிட்டு போக முடியாது அதனால எதாவது ஒரு சாப்பாடு செஞ்சிட்டால் பிரச்சனை இல்லை வரும்போது கொஞ்சமாக தயிர் மோர் அது இது வேணும்ன்ட்டு இல்லை குழம்பு ரசம் எல்லாம் தேவை இல்லை ஒன்னு தக்காளி சாப்பாடு இல்லைனா தாளித்த சாப்பாடு இல்லைன்னா தேங்காய் சாப்பாடு இந்தமாதிரி எதாவது ஒன்று செஞ்சிட்டால் பிரச்சனை இல்லாத இருக்கும் அதனால நம்ம வெளியே போகும்போது ஒரு வெளிலேயோ எங்கேயோ ஒரு கோவிலுக்கோ எங்கேயாவது போகும்போது என்ன செய்றோம் குழம்பு ரசம் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது அதனால ஒரே சாப்பாடு ஒன்று தக்காளி சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போய்ட்டு பிரச்சனை இல்லை போறபோக்கில் சாப்ட்டுட்டு அப்படியே இலையை எறிஞ்சிட்டு வந்துடலாம் சாம்பார் ரசம் எல்லாம் கொண்டு போனால் பாத்திரமெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எல்லாம் செய்ய வேணும் அது கஷ்டம்தான அதனால ஒரே சாப்பாடு தேங்காய் சாப்பாடு புளி சாப்பாடு எலுமிச்சங்காய் சாப்பாடு இது மாதிரி எதாவது ஒன்று செஞ்சுக்கலாம் வேஸ்ட் பண்ண கூடாது